எங்கள் வீட்டில் ஆடு மாடு ரெண்டுமே இருக்கு அதை நாங்கள் டெய்லியும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவோம் அதை போய் புல் தழை பூண்டு எல்லாத்தையும் கடித்து சாப்பிடும் பத்தாததுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் எங்கள் கொள்ளையில் போட்ட பில் அதை அறுத்துட்டு வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போடுவோம் மாடு ஆடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாடு வந்து ரொம்ப நல்லது அந்த மாடு வந்து தனக்கு தன்னோட தான் மேல் பாசமாக இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நெனைக்கும் அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட மாடு என்னோட ஆடு ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடு மாடு வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பில் பூண்டு அதை டெய்லியும் மேய்ச்சலுக்கு ஒட்டிகிட்டு போய் தீவனம் தீவனம் நிறைய போடுவோம்

பருத்திக்கொட்டை பருத்திக்கொட்டை போன்ற எல்லா தீவனமும் போட்டு நல்லா பெருசாகி கன்னுக்குட்டி போட்டதின்னா அது எவ்வளோ அது பெருசாகிற வரைக்கும் அது பின்னாடியே இருக்கணும் எங்களுக்கு ஆடு மாடு வளர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆடு மாடு வளர்ப்பு பற்றி சட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு